இருபத்தேழு ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு நான்கு ஆறு ரெண்டாயிரம் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருவது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ஒன்பது மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு